ஆரம்பக் காலத்தில் நீச்சல் அடிக்கிறதுன்னா எல்லாத்துக்குமே ஒரு பய உணர்வை ஏற்படுத்தும் அது மற்றவங்க கைத்தேர்ந்து நீச்சல் அடிக்கிறவங்கள்கிட்ட வந்து நம்ம கூடவே போய் அவங்க நீச்சல் அடிக்கிறதை பார்த்து பழகிக்கிட்டோம்ன்னா அந்த பயத்திலேருந்து கொஞ்சம் விடுப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு உண்டான திறனை மேம்படுத்தி அதுபோல் தான் நாங்கெல்லாம் முன்னாடி நாங்கள் நீச்சல் கற்றுக்கிட்டோம் அந்த தண்ணீரை பற்றின பயமும் எங்களுக்கு அதனால தான் போச்சு திறமையான நீச்சல் வீரர்களில் பக்கத்தில் வச்சுட்டு நம்ம நீச்சல் அடிக்கிறப்போது நமக்கு அந்த தண்ணீரை பற்றின பயமே அறவே இருக்காது அதுக்கு அது வந்து நமக்கு ஒரு சாதனையாளரை மாற்ற மிகவும் உதவியாக இருக்கும்